தமிழ்நாட்டில் மாற்று திறனாளி திறனாளிகளுக்கு வந்து தனியாக வந்து கல்வி கற்கும் வகையில் அவங்களுக்கு தனியாக வகுப்புகள் தனியாக ஆசிரியர்கள் தனியாக அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது மாற்று திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட் வீட்டில் இருந்து தான் கல்விக்கு பள்ளி கூடத்துக்கு வரணும் அவங்க வந்து வர முடியாது இப்போ கால் சரியாக இல்லை அவங்களால நடக்க முடியலை அப்படின்னா அவங்ளே ஆட்டோ இல்லை கார் கொண்டு கொண்டு வந்து அதன் மூலயமா அவங்களயே அழைச்சிட்டு போய் பள்ளி கூடத்தில் வச்சு அவங்களுக்கு வந்து பள்ளி கல்வியை வந்து கற்று கொடுப்பாங்க அவங்களுக்கான தனி ஆசிரியர் அவங்களுக்கு தேவையான உணவு வசதி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே வந்து அரசாங்கத்து மூலயமா பண்ணி கொடுத்து அவர்களையும் வந்து கல்வி ரீதியாக அவர்களையும் உயர்த்துவாங்க மாற்று திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு கல்வி கொடுக்குறதே கல்விக்கான செலவு அவங்க படிச்சு நல்லா வராங்க அப்படினா அவங்களுக்கு தேவையான காலர்ஷிப்பு எல்லாமே வந்து அரசாங்கம் மூலயமா சிறப்பாக கொடுத்து செயல்பட்டு வருகிறாங்க